எங்கள் மாநிலத்தில் வந்து சேலை தான் நாங்கள் ஜாஸ்தி சேலை தான் உடுத்துவோம் வேட்டி சேலை தான் எங்கள் மாநிலத்தில் வந்து பாரம்பரிய உடையாட்டம் இது அதனால நாங்கள் நெய்கிறதும் சேலை வேட்டி தான் எங்களுதில் எல்லாம் நெசிவிட்டுருக்கோம் அதனால நாங்கள் அதிகப்பட்ச சேலை வேஷ்டி தான் விரும்புவோம் எங்கே பங்க்சனுக்கு போனாலும் எங்கே போனாலும் விசேஸ்த்து எங்கே போனாலும் கோவில்லு குளத்துக்கு போனாலும் நாங்கள் சேலை தான் கட்டிட்டு போவோம் சேலை வேட்டி தான் மெயினாக இருக்கும் ஃபேண்ட் சட்டைலாம் அவ்ளோக்கா இதாக இருக்காது சேலை தான் எங்களது ஜாஸ்தி எல்லாம் சேலை வேஷ்டி ஜாஸ்தி அதான் அணிவோம் அதே மாதிரி விசேசம் பங்க்சனு கோவிலு கல்யாணம் காதுக்குத்து இந்த மாதிரி போகும்போதெல்லாம் புடவை வேட்டி புடவை கட்டுவேன் நகை எல்லாம் போட்டுக்குவோம் ஆனால் சிம்பிளாக தான் போவோம் ஜாஸ்தி நகை எல்லாம் ஆடம்பரமாக போட மாட்டோம் ஆனால் அளவாக போட்டுக்குவோம் நகை தான் போடுவோம் ஆனால் நல்லாயிருக்கு ஆடம்பரமாலாம் போக மாட்டோம் ஆனால் எங்ககே மாநிலத்துலலாம் இப்படி தான் இருப்போம்